ஆ ஹலோ ம் சொல்லுங்கள் சிக் சிக்கன் மட்டுமா வேறு மட்டன் ஏதாச்சும் வேணுமா கிலோ சிக்கன் வந்து இப்போ எரநூத்தி நாப்பது ரூவா போயிட்டுருக்குங்க சிக்கன் எவ்வளவோங்க வேணும் உங்களுக்கு ஆக்ச்சுவல்லாக இருபத்தஞ்சி கிலோ சிக்கன் மட்டும்களா சரி ஓகேங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க ஒரு எ இரநூத்தி இருபது ரூபான்ட்டு பேசிக்கலாம் பீஃப்பும் வேணும்ங்களா ஆ சரிங்க எவ்வளோங்க பீஃப் எவ்வளோங்க வேணும் ஆ சரி ஓகே பெரிய ஆர்டராக இருக்கு என்ன வீட்டில் எதாவது விஷேசத்துக்காக இல்லை ம் ம் சரிங்க சரிங்க ஆ அதெலாம் பார்த்துக்கலாங்க பார்த்து பண்ணிக்கலாங்க ஆ நீங்கள் எப்படிங்க வீட்டுலையே டெலிவரி பண்ணும் பண்ணும்மா இல்லை வந்து வாங்கிவிட்டு போகறிங்களா சரி ஓகேங்க நேரில் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி போ கொடுத்துட்டு போங்க ஒரு ரெண்டாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க ஆட்டுக்கறியும் வேணும்களா சரி ஓகேங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருங்க ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்துருங்க அதுக்கு அப்புறோம் என்னைக்கு டேட்டுலங்க உங்களுக்கு வேணும் ஒரு வாரத்துலையா சரி ஓகேங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க நான் முடிச்சு கொடுத்துர்றோம்